நான் வந்து நண்பர்களோடு பைக் ரேஸ் வந்து பயணம் செய்கிறதுக்கான விருப்பப்பட்டது இல்லை இருந்தாலும் நான் வந்து அதே மாரி பயணம் செய்யக்கூடியவங்களை வந்து பார்த்திருக்கேன் அவங்க வந்து அவங்க எப்படி தயார்படுத்திக்கிறாங்கங்கிறதையும் பார்த்திருக்கேன் அதுக்கு தேவையான ப்ர ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு ஹெல்மெட்டு ஷூ எல்லாமே தேவையான சேப்டி டிவைசஸ்செலாம் போட்டுகிட்டு அந்த பைக் ரேஸ் வந்து பண்ணுறத நான் பார்த்திருக்கேன் அதே மாரி அவங்க அந்த பிஸி ஷெட்டியூல்லேயும் எப்படி வந்து ஒதுக்கி அந்த ரை ரேஸுக்கு வந்து அவங்க எப்படி கரெக்டாக பிக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்திருக்கேன் அதே மாரி அவங்க கான்சென்ட்ரேஷன் போக்கஸ் பூரா அந்த லைன் எ அந்த போகக்கூடிய வேஸ்ஸை வந்து பொறுத்து அவங்க போக்கஸ் பூரா இருக்குது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் அந்த ட்ரைவ் பண்ணுறத நான் பார்த்திருக்கேன்